நான் வந்து ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிணேன் அதில் வந்து இப்போது பொருள் வந்து மாற்றி விடுறோம் அப்படின்னா அதில் வந்து சரியான பொருள் அங்கே போய் சேரலினாவோ இல்லை பொருள் எதாவது டேமேஜ் ஆயிடுச்சினாவோ கஸ்டமருக்கு வந்து நம்ம மேல் தப்பான ஒப்பினியன் வந்துடுது அதனால் என்னோடய பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அதில் அது வளர்ற அதோடய வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டுச்சு